வட இந்தியா அல்லது தென் இந்தியா கான்டினென்டல் இந்த ஒ இந்த மூணு டைப் உணவுகளோடு நான் எது சமைக்கிறேனோ எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் இதில் எப்படின்னா எனக்கு வந்து இது மூணுதிலையும் எது செய்றோன்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஏதோ தோணுச்சுன்னால் அதை வச்சு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுவேன் எதை அதை வச்சு எதனா ஒரு சக்சஸ்ஸாக ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக செய்ய பார்ப்பேன் கிடைக்கிற ஒரு இன்க்ரேடியன்ஸை வச்சு நான் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிதான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்டாக நான் சிக்கனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சிக்கனை வந்து அந்த ஸ்டைலில் சமைக்கிறோமா இந்த ஸ்டைலில் சமைக்கிறோமானுலாம் தோணாது எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் செய்வேன் எனக்கு பிடிச்சத எனக்கு எப்படி செய்யணும் எனக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வரணும்னு நினைச்சு அதை வச்சு தான் நான் பண்ணுவேன் அதனால் இந்த ம இப்போ இந்த வட இந்தியா தென்னிந்தியா கான்டினென்டல் இந்த மூணு டைப் ஆஃப் உணவுகள்லாம் இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் சமைக்கத் தெரியாது எனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரிதான் நான் பிடிச்ச மாதிரி செய்வேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நான் சமைச்சுப்பேன் அதும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக தான் செய்கிறேன் எங்களுக்கு நல்லாதான் இருக்குது டேஸ்ட் நல்லா தான் வருது நல்லா தான் இருக்குது அப்படின்னு எங்களை எல்லாம் சொல்லுவாங்க அதனால் எனக்கு அதுவே போதும் அதனால் நான் எனக்கு செய்கிற உணவு மட்டும் தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எனக்கு விரும்புகிறத தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன்